விவசாயிங்கிறது ஒரு சேவை தான் அது வந்து எல்லோருக்கும் தெரியும் அது வந்து ஒரு விவசாயி விவசாயம் பண்ணுறான்னா தண்ணி பாய்ச்சிர தண்ணி அவன் விவசாயத்துக்கு மட்டும் இல்லை மிச்சமாகிற தண்ணி நிலத்தடியில் போய் அடிமட்ட தண்ணி குடிநீராக மாறுது அதை முதல்ல எல்லோரும் புரிஞ்சுக்கணும் விவசாயம் செய்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணனும் அவங்களுக்கு நிதி உதவியும் தேவைப்படுது அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தொழில்நுட்பம் இங்கே எதுவுமே கிடையாது கிராமப்புறங்களில் புதுசாக தொழில்நுட்பம் என்னென்ன இப்போ இது அது செய்கிணுங்கிறது அதுலே தகுந்த உரோம் வா வா வர்றதில்ல அதுக்கு தகுந்த மார விதைகளும் அவங்களுக்கு தரமான விதைகள் கிடைக்கிறதில்ல தரமான விதைகள் கிடச்சி உரமும் நாட்டு உரமாக நல்லா கிடச்சா அவன் அடுத்தடுத்து நல்லதாக வெ விழிப்புணர்வோடய செய்வான் மேலும் அவனுக்கு த அந்த விவசாயத்தில் விழிப்புணர்வோடய ஸ் புதிய ஒரு நுட்பத்தை த கற்று கொடுக்கறக்கு ஆளுகள் வேணும் சொல்லிக் கொடுக்கறக்கும் ஆள் இல்லை அவனுக்கும் தெரியறதில்ல தெரிஞ்சதை வெச்சு அவன் முன்னோர்கள்ல அவ சொ கற்றுக் கொடுத்தத வெச்சு பண்ணிட்டுருக்கான் மா மண்ணோடய தரம் கம்மியாக இருக்க பு மண்ணோடய உரம் போட போட கம்மியாக இருக்கும் போது அவன் விவசாயி உற்பத்தியும் கம்மியாகுது உற்பத்தி பண்ண பொருளை இன்றைக்கு விற்க முடியுறதில்ல அவனுக்கு தகுந்த ரேட்டு கிடைக்கிறதில்ல அது கவுர்மெண்ட்டே வாங்கி நேரடியாக பொதுமக்களுக்கு விற்பனை பண்ணனும்